தொழில்நுட்பம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு முத கிராமத்திலலாம் எப்பிடின்னா போர் அடிச்சாச்சு அப்படின்னா லீவு காலத்திலலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க நம்ம கபடி கேரம் போர்டு பல்லாங்குழி நிறைய நம்ம விளாடுவோம் இப்போ வந்து அது எல்லாமே குறஞ்சிடுச்சி இப்போ எல்லாருமே ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கள் ரொம்ப தொழில்நுட்பம் வந்து இப்போ ரொம்ப இதாயிடுச்சு இப்போ ஒரு ஆளை பார்க்கணும் என் ஃப்ரெண்டவே பார்க்கணும் அப்படின்னா நேர்ல வந்து பார்க்க மாட்டேறாங்க வீடியோ கால் பண்ணு வாய்ஸ் மெசேஜு பண்ணு ஃபோன்ல நீ மெசேஜு பண்ணு நான் அப்போ பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டாயிடுச்சு இப்போ ஃபேமிலியே இப்போ வீட்டுக்கு வந்தாலுமே யாருமே அவ்வளவாக சரியாக பேச மாட்டேறாங்க சித்தி அத்தை யார் குடும்பம் வந்தாலுமே ஃபோன்லையே உட்காந்துர்றாங்க நான் பாட்டு கேட்குறேன் நான் படம் பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்தமாதிரி இதிலயே உட்காந்துறனால நம்ம ஃபேமிலி கூடவே நம்ம நிறையா வந்து டைம்மு வந்து வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியலை இப்போ சமைக்க இப்போ தெரியலை அப்படின்னா முதலாம் பக்கத்து வீட்டில கேட்டு அந்தமாதிரி தான் சமைப்பாங்கள் இதை என்ன பண்ணணும் அதை என்ன பண்ணணுன்ட்டு இப்போ எல்லாமே ஃபோன்ல வர ஆரம்பிச்சிருச்சு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இத்தெல்லாம் வந்தக்கப்புறம் வீடியோக்கள் வந்து நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கள் சமையல் குறிப்புனாலும் சரி ஒரு எண்டர்டெயின்மெண்ட்னாலும் சரி இப்போ அது போர் அடிச்சிச்சு அப்படின்னா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லாட்டினால் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ ஒரு பஸ்லேயே ஒரு ட்ராவலிங்கே இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஜன்னலை வேடிக்கை பார்த்துட்டு ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸோட சித்தி அம்மா கூட யார்கிட்டையாது பேசிட்டு வருவோன்றதுலாம் கிடையாது ஃபோனை வச்சு ஹெட்செட்டை மாட்டிகிட்டு உட்காந்துர்றாங்க ஒரு இயற்கை வந்து ரசிக்கிற அந்த ஒரு இதே இல்லாமல் போயிடுச்சு முத செடி கொடி அந்தமாதிரி ரா பாட்டு கேட்டுட்டு அப்படிதான் ஓ எல்லாம் உக்காந்துட்டு வராங்க நம்ம வந்து இப்போ நல்ல தொழில்நுட்பம் வந்து நல்ல பொழுதுபோக்கு ஆயிடுச்சு இன்னும் நாட்கள்ல ஃபோன் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடும் நம்ம வந்து மனுஷங்கள் கூட பேசுகிற இதே வ வராமல் போயிடும் போல் அந்தளவுக்கு ஃபோன் வந்து ரொம்ப முக்கியமானதாக ஆயிடுச்சு